ஹலோ டீச்சர் வணக்கம் டீச்சர் நான் எஸ்கிமா அம்மா பேசுகிறேன் சொல்லுங்கள் டீச்சர் ஆ சரி சரி எல்லாம் நான் செய்கிறேன் டீச்சர் எவ்வளவு ரூபா வேணுனாலும் செலவு பண்ணுவேன் அவளுக்கு அவள் பந்துன்னா ரொம்ப விளாடுவா அவளுக்கு ஸ்கிப்பிங் கயிறு விளாடுவா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டீச்சர் நீங்கள் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸுன்னா நான் எடுத்தாரேன் ரன்னிங்கில் நல்லா விளாடுவாள் வேறு கேரம்போர்டு விளாடுவாள் தாயம் விளாடுவாள்

ஆமாம் சார் ஆமாம் டீச்சர் சரி டீச்சர் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் டீச்சர் அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு எல்லாம் நான் எடுத்து கொடுத்துர்றேன் டீச்சர் எவ்வளோ செலவாகினாலும் பரவாயில்ல டீச்சர் ம் ஆ சரி டீச்சர் சரி டீச்சர் உங்கள் கூட நம்பிக்கையாக நான் விடுறேன் டீச்சர் நீங்கள் பத்திரமா கூட்டு போய்ட்டு பத்திரமா கூட்டு வாங்க டீச்சர் ஆ சரி டீச்சர் சரி டீச்சர் உங்கள் பாதுகாப்பில் கூட்டு போனால் பத்திரமா கூட்டு போங்க டீச்சர்

சரி டீச்சர் சரி டீச்சர் எடுத்தாரேன் டீச்சர் கொஞ்சம் ஆ ஆமாம் நாங்கள் சேர்க்க வேண்டியது கராத்தேக்கு கூப்பிட்டாங்க என் புள்ளைக்கு நான் தான் விடலை டீச்சர் ஆமாங்க டீச்சர்

சரி டீச்சர் கண்டிப்பாக டீச்சர் நீங்கள் சேத்துவிடுங்க டீச்சர் நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க நீங்கள் எங்கே போனாலும் கூட்டு போங்க நீங்கள் கூட்டு போய்ட்டு கூட்டு வாங்க டீச்சர் ஆ கண்டிப்பாக வாரேன் டீச்சர் நீங்கள் ஃபோன் அடியுங்க சரி ஆ நான் கண்டிப்பாக வாரேன் டீச்சர் வாரேன் ஆ ஆ சரி டீச்சர்